எங்கள் கிராமத்தில் வீடு கட்டும் போது நான் என்னாத்த பார்ப்பேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வாஸ்த்து வச்சு கட்டிருக்காங்களா அப்படின் பார்ப்பேன் ஏன்னால் ஃப்யூச்சரில் எங்களுக்கு எந்த பிரச்சினையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போல்லாம் வாஸ்த்து பார்த்து தான் வீடு கட்டுறாங்க அதே போல் வீட்டில் ஒவ்வொருத்தங்களுக்கும் தேவையானது அதாவது பசங்க இருக்காங்கனா அவங்களுக்கு தனியான ஒரு பெட் ரூம் எங்களுக்கு தனியான ஒரு ரூம் சாமி ரூம் கிச்சன் இந்த மாதிரிலாம் இருக்குதான்னு பார்த்து கட்டுவேன் அதோடய இல்லாமல் உள்ளே ஒரு பாத்ரூம் வெளியே ஒரு பாத்ரூம் இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னால் இப்போ நம்ம ஒரு டெத்துக்கு அந்த மாதிரி வெளியில் போயிட்டு வர்றப்ப நம்ம வெளியில் குளிச்சுட்டு தான் உள்ளே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால அதெல்லாம் இருக்குதான்னு பார்ப்பேன் அப்புறம் ஒரு மாற்று திறமை திறனாளி குழந்தை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுந்து நடமாட நடமாடி போயிட்டு பாத்ரூமெலாம் போக முடியாது அவங்களுக்காக வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் கண்டிப்பாக கட்டணும் அது இருக்கான்னு பார்ப்பேன் அப்புறம் வீட்டில் பூஜை ரூம் இருக்கான்னு பார்ப்பேன் அப்புறம் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளுக்குலாம் ஒரு ரூமு ஹஸ்பண்ட் ஒயிஃப்க்கு ஒரு ரூம் வயசானவங்களுக்கு ஒரு ரூம் அப்படில்லாம் பார்த்து கட்டுவேன் அதுக்கப்புறம் ஒரு போர்டிக்கோ இருக்கணும் அதில் ஒரு காரோ வண்டியோ நிறுத்துகிறா மாதிரியாக ஒரு இடம் இருக்குதான்னு பார்க்கணும் அதேபோல் மழையெலாம் பெஞ்சிருச்சுன்னா எந்த பிரச்சினையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு பில்லர் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் மேலே வீடு இருக்கிறா மாதிரி நான் பார்த்து கட்டணும் அதெல்லாம் இருக்குதான்னு நான் பார்ப்பேன் கட்டும் போது இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்து தான் வீடு கட்டணும் அப்புறம் வந்து கிராமத்துலெலாம் முன்னாடி பார்த்தம்னா குடிசையை தவிர வேறு எதுவுமே இருக்காது கீற்று ஃபஸ்ட்டு தென்னங்கீற்றில் தான் வீடெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் கருப்பு ச கருப்பஞ்சருகன்னு சொல்லுவோம்ல கரும்போடய சருகை அதை வச்சு வீடு கட்டி எல்லா வீடுமே கூரை வீடு பார்த்தா அப்படி தான் தெரியும் ஆனால் இப்போது அப்படி கிடையாது எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கனா சிமெண்ட் ரோடு காரு வந்துட்டு போகிற அளவுக்கு நல்ல இட வசதியான ஒரு ரோடு எல்லா ஊர்லேயுமே மெத்த வீடு ஏன்னால் நிறைய வீடுகள் வந்து இப்போ மெத்த வீடாவே மாறிடுச்சு அதுவே இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போல்லாம் ஓட்டு வீடை கூட பார்க்க முடியலை அதனால கிராமத்தில் முன்ன இருந்த நிலைமைலாம் இப்போ நல்லாவே மாறிடுச்சு எல்லார் வீட்லேயுமே வந்து மெத்த வீடு தான் இருக்குது அதுலேயும் சொல்கிறா மாதிரி ரூமு சாமி ரூமு பூஜை எற வர்றவங்களுக்கு தனியாக கெஸ்ட் ரூமு கார் நிறுத்துகிறதுக்கு போர்ட்டிகோ இந்தமாதிரிலாம் நல்லா நிறைய வச்சு கட்டியிருக்காங்க அதே போல் மாடி வீடுமே அப்படி தான் இருக்குது வீடெல்லாம் எங்கே பார்த்தாலுமே மெ நல்லா மெத்த வீடாக தான் இருக்குது